குழு வந்து பெண்களுக்கு வந்து அது ரொம்ப நல்ல ஒரு திட்டம்ங்க அதனால வந்து இப்போது அதனால வருமானம் நல்ல வருமானம் வருது குழு நாலு பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கினோம்னா இப்போ சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அதெல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து செஞ்சு கொடுத்தோம்னா அதில் நல்ல ஒரு வருமானம் வருது அது இல்லாமல் மற்ற எல்லா எல்லா இதுலேயுமே எல்லாம் சேர்ந்து அதில் நல்லா லோனு வாங்கி லோனும் தர்றாங்க குழு மூலமாக அதை வாங்கி நம்ம ஒரு கோழி வளர்க்குறதா அல்லது ஆடு பிடிக்கிறதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அதனால குழுவுக்கு வந்து பெண்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப நல்லது நல்ல ஒரு விஷயம் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா அது இருக்குது அதனால அது நல்ல திட்டம்